அங்கே இருக்குகிற மக்கள் வந்துங்க சாதி சனம் இதெல்லாம் பார்க்குறதில்லங்க பல ம அதாவது கலாச்சாரம்ங்குறப்ப பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முதலில் இருந்ததை விட இப்போ ஒரு அளவுக்கு நல்ல ஒரு கலாச்ச்சாரம் கொண்டு வந்துருக்காங்கள் அங்கே இருக்குகிற வாழும் பழங்குடியர்கள் வந்துங்க உங்களுக்குத் உங்களுக்காக உங்களுக்குத் தெரியும்மான்னு கேட்டுருக்கிரிங்க கண்டிபா கண்டிப்பாகத் தெரியுங்க அவங்க வந்து ஒரு ஏழை எளிய மக்களாகருந்தாலும் நம்மகூட வந்து ஒரு அன்பாக பாசமாக எல்லாமே பேசுகிறாங்க அதை வந்து நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்குகிறோங்க